மின்சாரம் வந்து இப்போது நம்ளோடய டெய்லி லைஃபில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாயிருக்கு மின்சாரம் இல்லைனா நம்ளால இருக்கவே முடியாதுன்ற நிலமைல இப்போ இருக்கோம் அதனாலே மின்சாரத்தினால வர ஆபத்துகளையும் நம்ப தவிர்க்கணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுலாம் நம்ம கரெக்ட்டாக பண்ணிணா மட்டும் தான் மின்சாரத்துலேருந்து அதில் இருக்க பாதிப்பை வந்து நம்ப குறைக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்ச்லாம் நம்ப சுவிட்ச் போர்ட் கிட்ட போகும்போதே நம்ப வந்து ஈரக்கையால் சுவிட்ச் போடுவது அந்த மாதிரிலா நம்ப பண்ண கூடாது அந்த மாதிரி பண்ணிணா ஷாக் அடிச்சு அது ஒருத்தவர்களோட உயிரையே பாதிக்கிற அளவுக்கு ஆயிடும் அதனாலே அந்த மாதிரி பண்ண கூடாது அதுக்கப்புறம் நம்ப மின்சாரம் எதாவது பழுதாயிடுச்சு அந்த மாதிரிலா நம்ப பார்க்கும் போது ரப்பர் இல்லை அந்த மாதிரி மின்சாரத்தை கடத்தாத பொருள் எதாவது ஒன்றை வச்சு நம்ப அது அதோடய உதவியோடு தான் நம்ப அதை செக் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் டிவி ஃபிரிட்ஜூ அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்லைஸர் வச்சு யூஸ் பண்ணணும் அது அப்போ தான் அது லோ வோல்ட்டேஜ் ஹை வோல்ட்டேஜ்லாம் கரெக்ட் பண்ணி நம்பளுக்கு கரெக்ட்டான கரென்ட்டை கொடுக்கும் அப்படி இல்லைனா ஃபிரிட்ஜு வெடிக்கறது டிவி வெடிக்கறது இந்த மாதிரி விஷயமெலாம் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் நம்பளுக்கு இப்போ லோ வோல்ட்டேஜில் கரெண்ட் வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக நம்ப எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணணும் உடனே போய்விட்டு எல்லா ஸ்விட்ச்சையும் போடுறது அந்த மாதிரிலா பண்ணும்போது கரெண்ட் கரெக்ட்டாக வராமல் நிறைய ஆபத்து அதனாலே நிறைய வரும் அதுக்கப்புறம் நம்ப ஃபோன்க்கு சார்ஜர் வாங்கும்போது கூட அது கரெக்ட்டான வோல்ட்டேஜில் நம்ப வாங்குறோமா ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜர் வாங்கணும் அப்போ தான் அது ஃபோன் ஏதும் ஆகாமல் நம்பளுக்கு மின்சார நம்பளுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும்